நீங்கள் யோகா வகுப்புகளில் கலந்துக்கொண்டிருக்கிறீர்களா அப்டிங்கிற ஒரு கொஷின் என்கிட்ட கேட்டா நான் வந்து ஆம் என்று சொல்லுவேன் ஏன்னா யோகாசனம் என்பது வந்து மனித உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவுகிறது மேலும் யோகாசனம் மூலம் பல நன்மைகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது யோகா வகுப்பில் நான் கலந்து கொண்டுருக்கிறேன் யோகா வகுப்பில் எனக்கு பாடம் சொல்லிக்குடுக்கும் ஆசிரியர் அனைத்து வகையான யோகாசனங்களையும் செய்து காட்டியுள்ளார் அதை அனைத்தையும் என்னால் முதலில் செய்யும் போது சரிவர செய்ய இயலவில்லை ஆனால் போகக்போக சிறிது சிறிது செய்து செய்து எனக்கு அந்த யோகாசனங்கள் வந்தன எடுத்துக்காட்டாக பத்மாசனம் விபுவாசனம் யோகமுத்துராசனம் என பல்வேறு வகையான ஆசனங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு யோகாசனத்திற்கும் செய்வதன் மூலம் ஒவ்வொரு நன்மைகள் கிடைக்கின்றது அதை வந்து நம்ம நமக்கு இந்த யோகாசனம் பண்ணா இந்தந்த இது தீரும் இந்தந்த இது ஆரோக்கியமாக இருக்கும் இந்தந்த இது வலிமைப்பெரும் அப்படிங்கறது வந்து நார்மலாக தெரியாது ஆனால் அந்த ஃபீல்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ஸானாக உள்ளவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும் அல்லவா அப்போ நம்ம ஒரு யோகா க்ளாஸ் போவும் போது அந்த யோகாசனம் பற்றி அது செஞ்சா என்னென்ன ஆகும் என்னென்ன வந்து சரியாகும் என்னென்ன வந்து நல்லது அப்படிங்கறது வந்து அங்கே யோகா கற்றுக்குடுக்குற ஆசிரியர் நமக்கு வந்து கற்பிப்பார் இல்லையா அதனால் அதனாலையும் இப்போ நமக்கு எதாவது உடலில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கம்போது அந்த பிரச்சனைக்கு ஏதுவாக என்னென்ன யோகாசனங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க இப்போ ஒரு வந்து சுவாசகோளாறு உள்ளவங்களுக்கு வந்து எந்தந்த யோகாசனம் செய்யிறது வந்து ரொம்ப சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க நமக்கு வந்து எளிமையாகவும் அந்த இது எப்படி செய்யிறதுங்குறது வந்து பொறுமையாகவும் சொல்லிக்கொடுப்பாங்க அதுபோல் என்னோட பள்ளி காலத்தில் நான் ப ஸ்கூல் படிச்சா அந்த காலகட்டத்தில் குடியரசு தினம் சுகந்திர தினம் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து பள்ளிகளில் விழாக்கள் வந்து கொண்டாடுவாங்கள்ல அந்த விழாக்களில் வந்து இந்த யோகாசனமும் ஒரு இது இருக்கும் அதை வந்து அப்போ வந்து யோகா சார்ன்னு தனியாக ஒருத்தவர் வந்து ஸ்கூலில் இருப்பாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு யோகாசனத்தையும் சொல்லிக்கொடுப்பாங்க அந்த யோகாசனங்கள் வந்து அப்போ சிறுவயதில் இருந்தனால எலும்புகள் ஆகிய எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது அந்த யோகாசனங்கள் அனைத்தையுமே நான் சுலபமாக செஞ்சுருக்கேன் நிறைய வகையான யோகாசனங்கள் இருக்கு அந்த எல்லா யோகாசனையும் சின்ன வயசில் இருக்கும் மோது நான் வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணுனதுனால நான் ஈஸியாக செஞ்சியிருப்பன் அதில் இப்போ ஒரு சில யோகாசனங்களை கூட என்னால் வந்து செய்யமுடியல ஏனென்றால் காலநிலை மா காலம் மாறிகிட்டு அது இல்லாம அது செய்வதற்கான நேரத்தையும் விட்டுவிட்டன் தவறிவிட்டன் அதனால் அந்த வயசில் நான் செஞ்ச எல்லா யோகாசனையும் யோகாசனத்தையும் இப்போ என்னால் செய்ய முடியுமா அப்படினு கேட்டா செய்யமுடியாது இல்லையா இப்போ என்னோட பேத்தி இருக்காங்க என்னோட பேத்தி சின்னப்பிள்ள குழந்த அவங்க வந்து சில யோகாசங்கலாம் அவ்வளவு ஈஸியாக செய்வாங்க இல்லையா ஏன்னா அந்த யோகாசனத்தை நம்ப வந்து செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாகவும் முதுகு போன்ற இடங்களில் ரொம்ப ஒரு வலிகள் வந்து ஏற்படுகிறது அதனால் இப்போ வந்து யோகா க்ளாஸில் என்ன நமக்கு அனுபவம் கிடைச்சது அப்படிங்கறது வந்து நம்ப ஒரு பல்வேறு இடத்திலிருந்து ஒரு அந்த வகுப்பிற்கு வருவார்கள் அல்லவா அவர்களுடன் பேசுவது யோகாசனம் அவர்கள் அனைவரும் செய்யும் போது அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு இந்த நோய் இருக்கு அதனால் நான் இந்த யோகாசனம் பண்ணா எனக்கு வந்து நல்லது அப்படினு பொதுவாக எல்லா வகையான யோகாசனமும் நம்ப வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் செஞ்சோமானால் உடலில் வந்து ஆரோக்கியமும் நோய்களற்று வாழலாம் அப்படின்னு சொல்லுறாங்க இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யோகாசனம் செய்யறவங்க வந்து இருக்காங்க வயசானவங்கதான் அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து யோகாசனம் வந்து இலவச மக கற்றுக்குடுக்கிறார் அவர் வந்து வருட வருடம் பள்ளி திறக்கும் போது ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வந்து இலவசமாக வாங்கி வாங்கி வழங்குவார் அவர் அப்போது யோகாசனத்தின் சிறப்புகளையும் யோகாசன வகுப்பையும் நடத்துவார் அந்த வகுப்புக்கு போனோம்னா அவர் வந்து எவ்வளவுதான் வயதானவங்கனாலும் அவர் செய்யற யோகாசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே வியப்பாக இருக்கும் அந்தமாதிரி ஈஷா யோகா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஈஷா யோகாவில இருக்கார் பார்த்திங்களா ஒரு வயசான தாத்தா அந்த பதஞ்சலி அட்வடைஸ்மென்ட்லாம் வருவாரே அவர் பார்த்திங்கனா இந்த வயசுலையும் எல்லா வகையான யோகாசனங்களையும் வந்து அவ்வளோ அழகாக செய்யறாரு அதை நமக்கே தெரிஞ்சது அது போல் யோகா வகுப்பில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சிக்கணும் ஓகேவா நம்ம சின்ன வயசில் செஞ்சதை இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சியிருந்தா நம்ம உடல் வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து விட்டதுனாலையும் நம்மளுடைய உடல்நிலை உடல் சைஸ் கூட பார்த்திங்கனா கூட மாறிவிட்டு தொப்பை கிப்பை அது எல்லாமே வந்து நம்ம யோகாசனம் செஞ்சியிருந்தா கண்டிப்பாக வந்து குறைக்கலாம் இல்லை வீட்டில் செய்யறதுக்கும் அங்கே செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு எக்ஸு ஒரு யோகாசனத்தை சொல்லி அந்த யோகாசனத்தினுடைய பெயர் என்ன அது என்னென்ன யூசேஜ்ஜி அப்படிங்கறதும் அவங்க வந்து சொல்வாங்க நம்ம ஆனால் அதெல்லாம் தெரியாம நம்ம வீட்டில் பண்ணும்போது அது என்ன யோகாசனம் அது எப்படி செய்யணும் எந்த முறைபடி செய்யணும் எவ்வளவு மணி நேரம் செய்யணும் அப்படிங்கறதுலாம் வந்து தெரியாது அது போல் நான் கல்லூரி படிக்கின்ற காலக்கட்டத்துலையும் வந்து யோகா டே அன்னைக்கு வந்து ஒரு சில தலைசிறந்த யோகா ஆசிரியரை அழைத்து வந்து அனைவருக்கும் யோகாசனங்கள் வந்து செய்ய சொன்னாங்க அது போல் யோகா வந்து மனித வாழ்க்கையில வந்து மிகவும் ஒரு முக்கியமானது ஒன்று